நான் வரைய ஆரம்பித்தது எப்படின்னா என்னோடய அக்காவை பார்த்து தான் நான் வந்து வரைய ஆரம்பித்தேன் போக போக நான் வரைய கற்றுக்க கற்றுக்க வந்து எனக்கு நான் நிறையா ஓவியர்கள் வரஞ்சதெல்லாம் வந்து பார்த்தேன் அது என்னை ரொம்பவே எனக்கு ஒரு தாக்கததை ஏற்படுத்துச்சு முக்கியமாக சொல்லணும்னா மோனாலிசா அப்புறம் வேன்கோவோடய ஓவியங்களெலாம் ரொம்பவே வந்து ரொம்பவே எளிமையாக இருந்தாலும் அது அதுக்குள்ளே வந்து நிறையா அர்த்தம் இருந்துச்சு அது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன் அவங்க அவங்களோடய அவங்க மனதுல என்ன தோணுதோ அதையே வந்து ரொம்ப ஆழமா யோசிச்சு அதை ஆழமா சிந்திச்சு அதை வந்து ஒரு ஓவியமாக கொண்டு வந்திருக்காங்க அந்த ஓவியத்தை பார்க்கும் போதே நமக்கு வந்து அவங்க அந்த அவங்க வந்து வலியில் அதை வரைஞ்சிருக்காங்களா இல்லை சந்தோஷத்தில் அதை வரஞ்சிருக்காங்களா இல்லை சோகமாக இருந்து அதை வரைஞ்சிருக்காங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஓவியத்தை பார்த்தாலே நமக்கு வந்து புரிஞ்சிடும் அதுக்கு ஒரு தனி விளக்கம் கொடுக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவும் இருக்காது அதை பார்த்தே எனக்கு வந்து வரையணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னால் நம்ம நமக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒரு ஓவியத்தை வச்சே புரிஞ்சுக்க முடியிதுன்றப்போ ஓவியத்தில் வெளிப்படுத்த முடியுதுன்றப்ப அது என்னோடய சந்தோஷமான நாட்கள்லையும் சோகமான நாட்கள்லையும் எனக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கு நான் வந்து என்னை ஓவியக்கலைஞர்கள்ன்றதை விட ஓவியம் சொல்லித் தரறவங்களை வந்து நான் ரொம்பவே பா நான் வந்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி பார்த்துருக்கேன் ஏன்னால் வந்து அவங்க அவங்களோடய கலைகளை அவர்களுக்கு மட்டும் புரியாமல் மற்றவங்களுக்கும் புரியற மாதிரி சொல்லி மற்றவங்களுக்கும் அந்த எண்ணத்தையும் ஆர்வத்தையும் தூண்டி வந்து பண்ண வைப்பாங்க வரைய வைப்பாங்க வரைய ஆரம்பிக்கிறப்போ எல்லாரும் நிறையாவே தப்பு பண்ணுவோம் அது எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையாக வரைய சொல்லித் தர்றவங்க வந்து பொறுமையாக அதை வந்து சரிப்படுத்தி இப்படி இல்லை இப்படி தான் வரையணும் அப்படின்னு அந்த நம்ம வந்து ரொம்ப நுணுக்கமாக வரைய ரொம்ப நுணுக்கமாக வரைய சொல்லி தர்றதுக்கு ரொம்பவே பொறுமை தேவை அந்த பொறுமை வந்து அவங்ககிட்ட இருக்கும் ஓவியர்கள் வந்து ஓ ஓவியம் வரையிறவங்க வந்து பெரிசா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்ற எண்ணம் வந்து அவர்களுக்கு இருக்காது அவர்களோட எண்ணங்களை ஓவியமாக ஆக்கணும் அப்படின்னு மட்டும் தான் இருக்கும் இந்த மாதிரி நிறையா நம்ம ஊரில் எடுத்துக்கணுன்னா தஞ்சாவூரில் வந்து தஞ்சாவூரோடய ஓவியங்கள் வந்து ரொம்பவே தனித்துவமான ஓவியங்கள் ஏன்னால் அவங்க வரையற சாமி படங்களாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து தனித்துவமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கிராமங்கள்லையும் சரி நிறையா விதமான ஓவியங்களெலாம் இருக்குது இந்த ஓவியக் கலைஞர்களெலாம் வந்து சுவரில் வரையறது அவர்களுக்கு வந்து காகிதமில் தான் வரையணும்னு இல்லை சுவரில் அவர்களுக்கு கிடைக்கற சின்ன சின்ன டேபிளில் காகிதங்களில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அவர்களுக்குள்ள ஒரு எண்ண ஓட்டம் ஓடிகிட்டே இருக்கும் அது வந்து சோகமான எண்ண ஓட்டமா இல் இருக்காது அது வந்து அவங்களை அவங்க வாழ் ஓவியர்களுக்கு எப்போயுமே மத்தவங்களை விட வாழ்க்கையில் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் வேறு மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருக்கும் அது ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் ஏன்னால் சின்ன ஒரு விஷயத்தை பார்த்தாலுமே அவங்க அதை அழகாக பார்த்து அதை எப்படி இன்னும் அழகுப்படுத்தி அதை வரையலாம் அவர்களோட எண்ணங்களெலாம் அதுக்குள்ளே எப்படி போடலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுகிட்டே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நான் ரொம்பவே வந்து வியந்து பார்த்துருக்கேன்